ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் சார் சார் தருமபுரி அதியமான் கோட்டைங்களா சார் அப்படின்னாக்க நாலுப்பேர் கொண்ட வண்டி போகிறதா போகிறமாதிரி இருந்தாக்கா ரெண்டாயிரங்க சார் அதே ஒரு எட்டுப்பேர் பத்துப்பேர் அப்படி போகிறமாதிரி இருந்தாக்கா அது அஞ்சாயிரங்க சார் உங்களுக்கு எந்த வண்டி வேணும்ங்க சார் அப்படிங்ளா ஓகேங்க சார் சரி சார் பார்த்துக்குலாம் சார் என்னைக்கு போகணும் எந்த டைமுக்கு போகணும் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்குங்க சார் சொல்லுங்கள் சார் ஓகேங்க சார் சரிங்க சார் நான் உங்களுக்கு ஆ உங்கள் நம்பருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிவிடுறேன் எங்களோட வண்டி நம்பரு எல்லாமே அனுப்பிவிடுறேன் நாங்கள் அங்கே பாலக்கோடு உழவர் சந்தையான்ட வந்து வெயிட் பண்ணுறோம் காலையில உங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் உங்கள் ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் போகிறமாதிரி தான் இருக்கும் இன்னொன்று நல்லா குஷன் ஷீட்தாங்க சார் நல்லாயிருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உக்கார்றத்துக்கும் சரி இது பண்ணுறத்துக்கும் ஒன்றும் அவ்வளவா தூக்கியெல்லாம் போடாது எந்த ஒரு டிஸ்டபென்ஸும் இருக்காதுங்க சார் நல்லா ஹோம் தேட்டர் மாதிரி அவ்வளோ சவுண்ட் எஃபெக்டோட நம்மக்கிட்ட எல்லா இதுவும் இருக்குங்க சார் வண்டியில நல்லாயிருக்குங்க சார் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் சொன்ன டைம் நாங்கள் வந்துடுறோங்க சார் ஒன்னவருக்கு முன்னாடியே கூட வந்துடுறோம் நீங்கள் வந்திங்கனாக்கா இங்கேருந்து ஒரு ஆஃப்பனவர் அப்படி இல்லைன்னாக்கா ஒரு முக்காமண்நேரம் அதுக்குள்ளே நான் வந்து கூட்டிகிட்டு போயிவிடுவேங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் பே பண்ணுறது எப்படிங்க சார் நீங்கள் பே பண்ணுறீங்க கேஷாக கொடுத்தடுறீங்களா சரிங்க சார் ஆ நேரில் பேசிக்கலாங்க சார் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தாலும் ஓகே எங்களுக்கு நெட் கேஷாக கொடுத்தாக்கூட ஓகேங்க சார் எப்படி கொடுத்தாலும் பேசிக்கலாங்க சார் வாங்க சார் சரிங்க சார் கொஞ்சம் வெயிட்டிங் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் வெயிட்டிங் சார்ஜ் பண்ணுறோம் வெயிட்டிங் சார்ஜ் பேசுலாங்க சார் சரிங்க சார் ஆ ஓகேங்க சார் வந்தவிடுறேங்க சார் ம் ஓகேங்க சார் நாங்கள் வந்துவிடுறோங்க சார் சார் வண்டி நம்பரு உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பண்ணிவிடுறேங்க சார் உங்கள் செல்லுக்கு சென்ட் பண்ணிவிடுறேங்க சார் ஓகே ஓகேங்க சார்